நான் வெச்சுருந்த மொதல் ஃபோன் வந்து நோக்கியோ பட்டன் செல் தான் அதில் வந்து அவ்வளவா எந்த ஃப்யூச்சர்ஸும் இல்லை ஒன்லி கால் பண்ணலாம் இ அப்புறம் காண்டேக்ட்ஸுசை ஃபோனில் தான் சேவ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீன்னா கேமரா குவாலிட்டி அவ்வளோக்கா இருக்காது அப்புறமேட்டு நம்ம ஃப ஃபோன்ஸை வந்து ட்ராக் பண்ண முடியாது அந்த ஃபெசிலிட்டிஸ்செல்லாம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது ரேடியோவில் பாட்டு கேட்கலாம் அந்த மாதிரி இருந்துச்சு இப்போது ஸ்மார்ட் ஃபோனுக்கும் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்யூச்சர்ஸ் இருக்குது அப்போது வந்து பட்டன் செல்லை வந்துனால் ஃபோன் மட்டும் தான் பண்ண முடியும் மெசேஜ்ஜில் டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ண முடியும் இப்போ வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியா இந்த மாதிரி நிறைய இதுக்குள்ளே நம்ம கனெக்ட் ஆகிட்டோம் இப்போது ஒவ்வொரு நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம நியூஸ் டிவி பார்க்குறோம் இது பாக் அதில் தான் பார்த்து நியூஸ் சேனல் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் நம்ம ஃபோன்லேயே நியூஸஸ் எல்லாமே வரும் அதுலேயே நம்ம பார்த்து எல்லாமே தெரிஞ்சுக்கிலாம் ஒவ்வொரு விஷயம் அப்டேட் ஆகிட்டே ஒரு விஷயம் வந்தவொடனே டக்கு டக்குன்னு நமக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் அதில் எந்த பிரச்சினையும் கிடையாது சப்போஸ் உங்கள் ஃபோன் தொலைஞ்சி போச்சுனால் கூட நீங்கள் உங்கள் மெயில் ஐடியை வெச்சு அதை இஃப் லாகின் பண்ணி இருந்தாலும் அதை வெச்சு நீங்கள் க கண்டுபிடிச்சர்லாம் ஃபோன் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சர்லாம் ஐஎம்இஐ நம்பரை வைச்சும் கண்டுபிடிச்சர்லாம் பழைய புது ஃப் ஃபோன்ஸில் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது இப்போ இருக்கற ஸ்மார்ட்ஸ் ஃபோன்ஸ்சில் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க நிறைய ஃப்யூச்சர்ஸ் இருக்குது நிறைய டெக்னாலஜிஸ்செல்லாம் இப்போ வந்துடுச்சி இப்போது வாட்ஸ்அப்பில் கூட இமேஜஸ் கூட ஷேர் பண்ண முடியுது கேமரா குவாலிட்டியெல்லாம் பக்காவாக இருக்கும் சோஷியல் மீடியாவில் எப்பவுமே ஆக்டிவ்வாக இருக்கலாம் இப்போ சோஷியல் மீடியான்னு பார்த்தீங்கன்னா நெறைய பேஸ் புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் இந்த மாதிரி நிறைய இருக்குது அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி டெலகிராம் முன்னெல்லாம் டெலகிராம் வந்து அங்கே போய்விட்டு ஆஃபீஸ்சில் போய்விட்டு டெர்லாமில் தான் அனுப்புவாங்க இப்போ டெலகிராம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பே வந்துடுச்சு நிறைய ஆப் கிரியேட் ஆகிருக்கறதுனால நம்ம ஈஸியாக எல்லாம் பண்ணிக்க முடியுது புது ஸ்மார்ட் ஃபோன்ஸு வீடியோ காலில் கூட நம்ம பேசிக்கலாம் அது பிரச்சின கிடையாது முன்னாடி இருந்த பட் ஃபோ பட்டன் செல்லில் வெறும் டயல் பண்ணி போடலாம் இப்போ வந்திருக்கறது பார்த்தீன்னா நம்ம சிம் கார்ட்லேயும் சேவ் பண்ணி வைக்கிலாம் மோ நம்ம டிவைஸ்லேயும் சேவ் பண்ணி வைக்கிலாம் இல்லை நம்ம மெயில் ஐடியும் சேவ் பண்ணி வைக்கிலாம் மெயில் ஐடியில் சேவ் பண்ணால் நம்ம சிம் கார்டு மிஸ் ஆகிடுச்சு இல்லை ஃபோன் ட ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் மெயில் ஐடியை லாகின் பண்ணிணாலே போதும் அதில் பேக்அப்லருந்து நம்ம எடுத்துக்கலாம் அது ஒன்றும் பிரச்சின கிடையாது இப்போ அதே மாதிரி நிறைய ஃப்யூச்சர்ஸ் வந்ததுனால் நமக்கு ரொம்ப வேலை ஈஸியாக முடிஞ்சு போச்சு முன்னாடியெல்லாம் டைய பார்த்தீங்கன்னா டைரியில் எல்லாம் எழுதி வெச்சுருப்பாங்க சப்போஸ் ஃபோன் மிஸ் ஆனாலோ சிம் மிஸ் ஆனாலோ என்னாப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி டைரியில் எழுதி வெச்சுருப்பாங்க ஒவ்வொரு நம்பராக இப்போ அப்படிலாம் கிடையாது நீங்கள் சேவ் பண்ணி மெயிலில் பேக்அப் அடித்து வெச்சுருந்தாலே போதும் அது மெயில் ஐடியில் சேஃபாக பத்திரமாக இருக்கும் கேம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் நம்பர்ஸ் காண்டேக்ட்ஸ் எத்தனை இது வேணால்க்கூட நீங்கள் அதில் சேவ் பண்ணி வைச்சுக்கலாம் உன் அதுவும் இதுக்கொரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும் தான் அந்த ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இருக்குது அதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் ஸ்டோரேஜ் அதிகமாக ஆக்குகுன்னால் பே அண்ட் யூஸஸ் தான் இருக்குது ட்ரையல் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டின் ஜிபி கொடுத்துருப்பாங்க இத்தனை ஜிபி ஒரு சில ஃபோன்ஸ்சில் பார்த்தீன்னா ஃபைவ் ஜிபி தான் இருக்கும் அதுக்கப்புறம் நமக்கு ஸ்டோரேஜ் அதிகப்படுத்தினாலோ இல்லைன்னா அதுக்கு நம்ம பே பண்ணி தான் எடுக்கணும் இதே மாதிரி நிறைய கூகுள் ட்ரைவ் இருக்குது அதுக்ன இது ஒன் டேட்டான்னு ஒன்னு இருக்குது ஒன் ப்ளஸ்ஸுன்னு ஒன்று இருக்குது இதே மாதிரி நிறைய ஆப் இருக்குது அது மூலிமா கூட நம்ம சேவ் பண்ணி வெச்சுக்கலாம் இப்போ நீங்கள் முன்னெல்லாம் அட்ரஸ் கேட்டு நம்ம அலைவோம் இப்பெல்லாம் நம்ம ஃபோனில் வந்து மேப்புன்னு ஒன்று இருக்குது அது வெளில எடுத்து ட்ராக் பண்ணி எங்கெங்கே போகலாம் எப்படின்னு சொல்லிட்டு ரூட் எல்லாமே காண் காமித்து கொடுத்துரும் இன் இப்ம நல்ல சோஷியல் மீடியாவில் இருக்கிறதுனால இப்போ சோஷியல் மீடியாவில் அப்டேட்டாக இருந்துச்சுனால் இப்போ சாரதாஸ் கடை சென்னை சில்க்ஸ் கடை அதெல்லாம் எங்கேன்னு கேட்டால் நமக்கே ரூட் போட்டு அதிலே காமிச்சுரும் நம்ம அதை ஃபாலோ பண்ணி அழகா போயிக்கிற மாதிரியே இருக்கும் இப்போ நிறைய முன்னாடியெல்லாம் வழி தெரிஞ்சு நாங்கள் எங்கே போகிறது எங்கே போகிறதுன்னு யார்கிட்டயாது கேட்டுப்போம் ஃபோனில் உங்கள் கையில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருந்தாலே போதும் நீங்கள் அதிலே கூகுள் மேப்பில் போட்டு போய்கிட்டே இருக்கலாம் எனி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைன்னாலும் கூகுளில் போட்டாலே அது உங்களுக்கு எடுத்துக் கொடுத்துரும் அது ஒன்றும் பிரச்சின கிடையாது